ஐநூற்றி பதிமூணு எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழு ஒன்பது லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு